ஹலோ ஸ்விகியா சார் நாங்கள் மதியம் ஆர்டர் போட்டு தான் சார் ஃபுட் நாங்கள் ஆர்டர் போட்டு ஒரு மணிநேரம் மேலே ஆகுது நாங்கள் கால் பண்ணி கேட்கும் போது பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொன்னீங்க இப்போ ரொம்ப நேரம் ஆகுது சார் மொதல எங்கேதான் சார் இருக்கீங்க டிராக் பண்ணணுமா அது எப்படி சார் பண்ணுறது ஆப்குள்ளே போய்ட்டேன் சார் ஆர்டர் அக்சப்ட்டட்னு காட்டுது அதுக்கு கீழே டிராக்கிங் காட்டுது கரண்ட் லொக்கேஷன்ட்டு சரி சார் ஓகே சார் சார் இப்பதான் சார் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வரீங்களா சார் அப்போ ஏன் சார் சொல்லுறீங்க ரொம்ப நேரம் பசியாக உக்காண்ட்டுருக்கோம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க ஒரு மணி நேரமா ஆகுது சார் ஆர்டர் போட்டு அப்படியே உக்காண்ட்டுருக்கோம் சார் சார் டிராஃபிக்கா சார் ட்ராக்கிங் நீங்களே பார்க்க சொல்லுறீங்க அப்புறம் டிராஃபிக் இருக்குன்னு சொல்லுறீங்க அப்புறம் நாங்கள் எதை தான் சார் பார்க்கறது சீக்கிரம் வாங்க சார் ரொம்ப பசிக்குது இந்த மாதிரி டிலே பண்ணாதீங்க சார் ஓகே சார்